வரைய பிடிக்காத நாட்கள் அப்படின்னு சொல்லப் போனால் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம கடைசியாக ஒரு டிராயிங்கை வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கொஞ்சம் வரைஞ்சிட்டு அந்த டிராயிங்கில் வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லாமே இருந்துச்சு அதை வந்து நம்ம எதை பார்த்து வரைஞ்சமோ அதே மாதிரி இல்லாமல் இல்லை நம்ம எதை எதிர்பார்த்து வரைஞ்சமோ அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கும்மோது நமக்கே நம்ம மேல் ஒரு வெறுப்பு வர ஆரமிச்சிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோமே அப்போயும் வரல அப்படிங்கிறதுனால அந்த சில நாட்கள் சில நேரங்கள் வந்து நம்ம வேண்டாம் வரையவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஆனால் இது கொஞ்சம் நேரம் தான் நம்மளை நாமளே ஊக்குவிச்சிட்டு மறுபடியும் போகப் போக அந்த டிராயிங்கை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக மீண்டும் அதே டிராயிங்கை வந்து மறுபடியும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதை வந்து ஈஸியாக நம்ம நோட் பண்ற மாதிரி நோட் பண்ணி அதை திருப்பியும் என்ன பண்றது அப்படிங்கிறத திருப்பி பார்க்கற மாதிரி இருக்கும் ஸோ இதே வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் வரைகிறது வரைய வரைகிற பணி அப் அப்படிங்கும்போது அதை எப்படி ஒதுக்கறதுனால் முடிஞ்சளவுக்கு நம்மளோடய டெய்லி ஒர்க் இந்த மேஜரான திங்க்ஸ் எல்லாத்தேயுமே வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு எப்போ நம்மளுக்கு ரிலாக்ஸான டைம் கிடைக்கிதோ அந்த சமயங்களில் உட்காந்து வரைகிறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷியம் ஏன்னா ரிலாக்ஸாக இருக்குமோதுதான் நம்மளால் ஈஸியாக வரைய முடியும் அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸும் கிடைக்கும் அதனால் வேறே எதாவது ஒர்க் ஸ்டஃப்ஸ் வச்சிட்டு நம்ம வரையணுன்னு எதிர்பார்த்துட்ருந்தம்னா நம்மளால் ப்ராப்பராக வரைய முடியாது ஸோ அதனால் தான் நான் என்ன சொல்றேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க முடியுமோ நான் அந்த மாதிரி சமயங்களில் வரைய ட்ரை பண்றது மிகவும் நல்லதாக இருக்கும் ஸோ அது தான் நீங்கள் என்ன தான் வரைகிறக்கான ஆசையும் உங்கள்கிட்ட இல்லைனாலும் அது கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டு மறுபடி வரைய ட்ரை பண்ணீங்கன்னால் உங்களால் வரைய முடியும்